இப்போது தமிழ் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழிதான் வந்து பெரிய தமிழ் தமிழ் மொழிகளாக இருக்கிறது இப்போ சிபிஎஸ்சியில் வந்து கல்வி மொழி வந்து என்னதான் இங்கிலீஷில் படித்தாலுமே கூட தமிழ் மொழி கட்டாயம் கட்டாயக் கல்வினு சொல்லி இப்போ எல்லா எல்லா எல்லா கல்வியிலும் வந்து தமிழ்தான் வச்சுருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் கூட தமிழ்மொழி அப்டிங்கிறது வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது அதனால் தமிழ் மொழி வந்து யாரும் கைவிடப்படவில்லை இங்கிலீஷ் மீடியன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதிலேயும் தமிழ் மொழினு ஒன்று இருக்குது தமிழ் மொழி கட்டாயக் கல்விங்கிறதுனால தமிழ் மொழி கண்டிப்பாக யூஸ் பண்ணப்படுகிறது அதனால் தமிழ் மொழி வந்து எல்லா இடத்துலையுமே பங்கு பெற்று உள்ளது